வணக்கம் வணக்கங்க ஆமாங்க ஆமாங்க அப்படிங்களா சரி சரிங்க ஆ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேங்க எல்லாம் சுகமாக இருக்கிறாங்க நீங்கள் நலமா இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் குழந்தைகளாம் நல்லா இருக்கிறாங்களா சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா சரிங்க தோட்டம் வேணுங்களா தோட்டம் இருக்குதுங்கண்ணா அது அது வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க ஒரு இலவச கிணத்தோட தண்ணியோடு இருக்குதுங்க போர் போட்டிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திர பிரகாரம் பிரமாதமாக இருக்குது வந்திங்கன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா வந்திங்கன்னால் பார்த்துறலாம் சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ நீங்கள் நாளைக்கும் வரலாம் இன்றைக்கும் வரதுனாலும் வரலாங்க

ரெண்டு ஏக்கரா எண்பது செண்ட் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா எண்பது செண்ட் இருக்குதுங்க தென்னை மரம் ஒரு நூறு மரம் இருக்குது அதுபோக ரெண்டு போரு இருக்குது ஆமாம் அஞ்சு எச்பி மோட்டரு கிணத்து மோட்டரு அஞ்சு எச்பி மோட்டரு கிணத்து மோட்டரு இருக்குது அந்த ரு எந்த ரிப்பேரும் ஆகாது செ நல்ல கம்பெனி மோட்டரு ஓடிகிட்ருக்குது அது போக போர் போட்டிருக்குங்க தண்ணி வசதியெல்லாம் பிரமாதமாக இருக்குதுங்க இளநீ வந்து வெட்டி குடிச்சுங்கன்னா என்னங்க தீர்த்தமா ம் ம் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து நாற்பத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போகும் ஏக்கரா அந்த நாற்பத்தஞ்சி லட்ச ரூபானா போ கணக்கு போட்டுக்கோங்க நீங்கள் கணக்கு போட்டு பேசிவிட்டு வந்திங்கன்னால் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கேட்பாங்க கொடுத்தீங்கன்னா உடனே முடிச்சிடலாம் கிரையம் அதாவது வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு மீடியேட்டர் இருக்கிறாங்க என்னை மாதிரி அங்கே வந்து போன இப்போ ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாலும் கூட ஒரு ஏக்கரை வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி முடிச்சுருக்கறாங்க அப்புறம் வடக்கால் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை பா பார்த்து சேல்ஸ் பண்ணியிருக்கறாங்க அதுவும் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபானு சொல்லி பேசி முடிச்சுருக்கறாங்க தெற்கால ஒரு தோப்பு இருந்தது அதுவும் அதே மாதிரி தாங்க அதன் காரணமாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அந்த மீடியேட்டர்கள் மூலமாக ப்ரோக்கர் மூலமாக எங்களுக்கு வந்து தகவல் தெரியும் அதை வெச்சு நாங்கள் சொல்கிறது தாங்க நாங்கள் விலைய தீர்மானிக்கிறது நாங்கள் இல்லைங்க இந்த தகவல் இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ மார்க்கெட்டுக்கு போயிருக்குதுனு சொல்கிறாங்க ஆமாங்க பார்ட்டி கிட்டே நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோ தான் சரிங்களா வேறு சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க நீங்கள் எப்போ வரேன்னு சொன்னால் காட்டை பார்க்கலாம் காடெல்லாம் வந்து உங்களுக்கு குரு மூலையில் நல்லா ஒரு வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் தென் வடல் மேற்கு இது எல்லாமே வந்து நல்லா ஒரு அமைப்பாக இருக்குதுங்க கிணறுலாம் வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் கிணறு இருக்குதுங்க எப்படிங்க நீங்கள் வாஸ்து நிருபர்களெலாம் யாரையும் கூட்டிகிட்டு வர வேணாம் நீங்கள் காட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கும் பார்த்துக்கலாங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கங்க வணக்கம்